எங்கள் கிராமத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் கடையில் விற்கிற மிளகா தூள் வந்து வாங்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அவங்க தோட்டத்துலேயே ஒரு மிளகா செடி இருக்கும் அந்த செடியில் இருக்கிற மிளகாய பறித்து நல்லா தண்ணியில் கழுவி நல்லா வெயில் அடிக்கும் போது அதை காய வச்சு அதோடய எண்ணெய் சேர்த்தி ஒரு வெள்ளை துணியில் கட்டி வச்சிடுவாங்க கட்டி வச்சு அந்த மிளகாக்கு மேல் இருக்கிற காம்பை நீக்கி அதை போய் கடையில் கொடுத்து அரைச்சு ஒரு சிறு தொழில் மாதிரி பண்ணுவாங்க இப்படியும் இருந்தாலும் இன்னும் சில மசாலாக்கள் குழம்பு மசாலா ரசப்பொடி கறி மசாலா இந்த மாதிரி மசாலாக்கள்லாம் அரைச்சாங்க அதுலேயும் பட்டை கிராம்பு லவங்கம் கசகசா சோம்பு சின்ன பூண்டு கருவேப்பில இதெல்லாம் போட்டு கறி மசாலா ரெடி பண்ணுவாங்க என்ன தேவையான குழம்புக்கு தேவையான மசாலாக்கள் எல்லாம் அவங்களே வீட்டில் செஞ்சு கிராமத்து பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு சிறு தொழில் மாதிரி செய்வாங்க அதுலேயும் கடையில் விற்கிறது மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்கிறதுன்னு நிறையா தூள்லாம் அரைச்சு சேல்ஸ் பண்ணிகிட்டுருக்காங்க